இப்போது குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் மொழி முக்கியந்தான் ஆனால் அதை விட இப்போ அதிகமாக வந்து இங்கிலீஷ் தான் கேட்குறாங்க எங்கே போனாலும் இங்கிலீஷ் தெரியுமா அடிஷ்னல் லாங்வேஜ் என்ன தெரியும் அப்படிங்குற மாதிரி கேட்குறாங்க நம்ம பசங்களுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் எழுதவே வர மாட்டேங்கிது பேசுகிறாங்களே தவிர அது எந்த இடத்துல என்னென்ன எழுத்து போடணும் அப்படிங்குறது வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியிறது இல்லை ஆனால் ஃபுல்லாவே எல்லா மெட்ரிக்குலேசன்ஸ் சிபிஎஸ்சி அந்த மாதிரி போனதுனால் தமிழ் வந்து பேசுகிறாங்க ஆனால் என்னென்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிக்கிறாங்க எழுத சொன்னாக்கா ஒரு எழுத்து கூட வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் யாருமே எழுத மாட்டேங்கிறாங்க தமிழ் வந்து ஸ்கூல் லாங்வேஜ்ல வந்து தமிழ் மீடியம்ல மட்டுந்தான் ஃபஸ்ட் ப்ரிபரன்ஸ் தமிழுக்கு கொடுக்குறாங்க இங்கிலிஷ் மீடியம்லலாம் ஃபஸ்ட் இங்கிலிஷ்யும் ஹிந்தி இது ரெண்டுக்கும் தான் ஃபஸ்ட் பிரிப்பரேஷனாக இருக்குது தமிழ் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அடிஷ்னல் லாங்வேஜ் அதாவது மூணாவது லாங்வேஜாக தான் இருக்கே தவிர ஃபஸ்ட் லாங்வேஜ்ல தமிழ் கிடையவே கிடையாது இப்போ தமிழ் மீடியம் போகிற பிள்ளைங்க வந்து இங்கிலிஷூம் சுத்தமாக தெரிய தெரியாமல் வந்து ஒரு இடத்தில் இப்போ ட்வெல்த் வரைக்கும் அவங்க தமிழ் மொழி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா ட்வெல்த்க்கு அப்பறோம் அவங்க போகும் போது அவங்க இங்கிலிஷ் காலேஜ்லயோ இல்லை மற்ற தமிழ் காலேஜில இருந்தாலுமே சரி இங்கிலிஷ் போய்ட்டு அவங்க சேரும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேசிக் பிரணவுன்சேஷனே இல்லை அப்படிங்குற மாதிரி இருக்குது இதுவே வந்து தமிழ் மீடியம்ளையும் இங்கிலிஷ் சொல்லி தராங்க அவ்வளோ கிளாரிஃபை இல்லை அப்படின்றதுனால தான் மோஸ்ட்லி எல்லாரும் இப்போது இங்கிலிஷ் மீடியமும் சிபிஎஸ்சியும் அதிகமாக அதிகமாக ச்சூஸ் பண்றாங்க அதிகமாக ச்சூஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுலாக இருக்குது இப்போ நம்ம பியூச்சருக்கு வந்து இங்கிலிஷ் மீடியம் ரொம்ப மஸ்ட் அப்படின்றப்பட்சத்துல வந்து அவங்க எல்லாருமே வந்து இப்போ இங்கிலிஷ் மீடியம்ல வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறது கொஸ்டின் கொடுக்குறது எல்லாமே இங்கிலிஷில் இருக்கும்போது நம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி தமிழ் கேட்டாளுமே இப்போ நம்ம தமிழ்ல எங்களுக்கு தமிழ்ல தான் தெரியும் இங்கிலிஷ் கேளுங்க தமிழ்ல கேளுங்கன்னு சொன்னால் நாட் அலோவ்டு மேம் ஒன்லி இங்கிலிஷ் அப்படிங்குற மாதிரி வெளில அனுப்பிடுறாங்க நாங்கள் நாங்கள்லாம் வந்து ரெண்டு மூணு இன்டெர்வியூ அட்டன் பண்ணும் போது சார் எனக்கு புரியலை தமிழ்ல சொல்லுங்கன்னத்துக்கு நோ மேம் நீங்கள் இங்கிலிஷ்லதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் வரவுங்களும் வந்து இங்கிலிஷ்ல கேக்கும்போது நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு இன்டெர்வியூ வந்து எனக்கு கேன்செல் ஆச்சு அதுக்கு அப்பறோம் ஜாப் தேடுறதே விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போது ஆன்லைனில் தான் தமிழ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு மூணு இடத்துல வந்து இன்டெர்வியூ இங்கிலிஷ் தெரியலை அப்படின்ற ஒரு ரீசனாலயே கேன்சல் ஆச்சு எங்களுக்கு இவங்களுக்கு இங்கிலிஷ் தெரியாமல் என்னப் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் யாராவது வந்தால் இங்கிலிஷ்ல கேட்டாங்கன்னாக்க இவங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு சுச்சிவேஷன்ல இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு மற்றபடி பேங்க் லோன் அப்ரு பண்ணும்போது இதுக்குலாம் எடுக்கும் போது வந்து அவனுங்க ஓரளவுக்கு இங்கிலிஷ் தெரியுதா நல்லா பேசுகிறாங்களா ஃப்ளுவன்டாக அப்படின்றவங்களா பார்த்துதான் வேலைக்கும் இண்டெர்வியு பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க இப்போ தமிழ் தெரியும் எனக்கு நான் தமிழ்ல பேசுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் அடிஷ்னலா ஹிந்தி அப்படி இங்கிலிஷ் தெரியலையா ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்குறாய்ங்க ஹிந்தியும் தெரியலை எங்களுக்கு அப்படின்னா இல்லம்மா டிஸ்குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க ஒவ்வொரு டைமும் வந்து நாங்கள் போய் ஒவ்வொரு இடத்துலயும் கஷ்டப்பட்டு வறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றபட்சத்துல வந்து நம்ம இப்போது இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்குன்னு சொல்லும் போது நம்ம இந்த கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துல இவ்வளோ இடத்துல போய் நம்ம திரும்பி வந்தோமே நம்ம குழந்தைங்க அப்படி வரக்கூடாது அப்படினும்போது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலிஷ் நல்லா தெரியணும் அப்படின்ற ஒரு இதில் போகும் போது இப்போ வந்து நம்ம இங்கிலிஷ் மீடியத்ததான் நம்பளும் தேடி போகிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்பளுக்கு நம்ப குழந்தைங்க இங்கிலிஸில் பேசியே ஆகணும் நம்பளுக்கும் அந்த புள்ளைங்களுக்கும் எல்லாமே தெரியணும் அப்படின்ற ஒரு இதில் போகும்போது நம்ம கரெக்டாக இங்கிலிஷ் மீடியந்தான் போடணும் அப்படிங்குற ஒரு சுச்சிவேஷன் வருது தமிழ் மீடியம்ல போட்டால் படிக்கிற பிள்ளைங்க இங்கிலிஷ் மீடியம் படிப்பாங்க தமிழ் மீடியம் படிப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தமிழ் மீடியம்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு இங்கிலிஷ் கிளாஸ்ன்றது எக்ஸ்ட்ரா போகும் போய் அவங்க வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறாங்க இப்போ ஸ்டார்டிங்லே அவங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நம்ம இங்கிலிஷ் மீடியம் போட்டால் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்குறதுனால எல்லாரும் இங்கிலிஷ் மீடியம் தேடி போகிறாங்க இப்போ அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணும்போதுமே அந்த அளவு வேளியபுள் இல்லை இப்போது அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் பேசும்போது கிளாஸ்ல ஃபிரண்ட்ஸ் பேசும்போது இவங்க திருப்பி ரிப்ளை பண்ணும்போது இதுல வந்து எல்கேஜி யுகேஜிலே பசங்க வந்து ஓரளவுக்கு இங்கிலிஷ் வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அதனாலதான் மோஸ்ட் ஆப் பீப்புள் வந்து இப்போது இங்கிலிஷ் மீடியமும் சிபிஎஸ்சியும் நல்லா பண்றாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து தமிழ்மொழி அவங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்தே அவங்க அந்த லெட்டர்ஸ் எழுதுகிறதே எந்தெந்த இடத்துல எப்படி எழுதணும் எந்த நேரத்தில் என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணனும் அப்படிங்குறது கம்பல்சரி குழந்தைங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும் அப்படி தெரியலை அப்படின்னாக்கா வந்து ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல இங்கிலிஷே கேட்டுட்டு இருக்கிற இடத்துல வந்து தமிழ் ஒரு டைம் கேக்கும்போது ஐயோ நம்ம தமிழ் படிக்கலையே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு கன்ஃபார்மாக முக்கியமான முக்கியமான ஒன்றா இருந்தே ஆகணும் அப்படி ரெண்டு இதுவுமே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்திலயும் சமாளித்து வர முடியும் அவங்களாலையும் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் சேன்ஜ் கொடுங்க அப்படின்னா ஒன் தர்ட்டி கொடுங்க ஒன் எய்ட்டி கொடுங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு இதில் தான் இப்போ கேட்குறாங்க யாரையுமே வந்து வந்து நூற்று முப்பது ரூபா கொடுங்க நூற்று ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்றமாதிரி கேட்குற மாதிரி இல்லை அதனால தமிழும் முக்கியம் அவங்களுக்கு இங்கிலிஷ் ரெண்டுமே முக்கியம்